ஆ குட்மானிங் சார் சொல்லுங்கள்

ஆ ஆமாம்ங்க சார் எஸ்டர்டே பாலிசி போட்டு வந்துருந்தோம் சொல்லுங்கள் சார்

ம் ஓகே சார் எதாவது இஸ்யூங்களா இல்லை எதாவது ப்ராப்லம்களா

என்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணுங்க சார் ம் சரி ஓகேங்க சார் அப்போ நம்ம யார் வேணா போட்டுக்கலாங்களா ஃபேமிலியில இல்லை அப்போ அப்பா பேரையே போட்டுக்கலாமா சார் ம் சரி ஓகேங்க சார் அதேமாதிரி ம் சரி ஓகேங்க சார் அதேமாதிரி அப்பா பேரை நாமினி போட்டோன்னா அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுங்க அவங்களுக்கும் சேம் டாக்குமெண்ட்டா இல்லை ம் சரி ஒகேங்க சார் ம் சரி ஓகே சார் அது முடிச்சிவிட்டு இன்னொரு பாலிசி போடுறதுன்னா போடலாங்களா இல்லை யார் வேணா போடலாங்களா இல்லை ஒரு ஒருத்தர் ஒன்று தான் போட முடியுங்களா ம் ம் சரி ஓகேங்க சார் டாக்குமெண்ட் வெரிஃபிக்கேஷன் முடிச்சிவிட்டு அப்புறம் எதாவதுன்னா ட்ரை பண்ணுறேங்க சார் ம் தேங்க் யூ